ஹலோ ஹலோ சொல்லுங்கள் ஆமாங்கமா சொல்லுங்கமா ஆ ஆமாம்ங்க சரிங்மா சரிங்மா சொல்லுங்கமா ஆமாங்க அம்மா இயற்கையாக தான்மா பண்ணிட்டுருக்கோம் சரிங்மா ஆ ஓகேங்க அம்மா ரொம்ப நன்றிங்கமா சரிங்மா என்ன ஆ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி வெண்டங்காய் மூணு தாங்கமா போட்டுருக்கோம் ஆமாங்கமா அம்மா வெளியில கடையில் வாங்கனிங்கன்னா உங்களுக்கு நாற்பதுருவா ஐம்பதுருவா ரேட்டு வருங்கமா நம்மக்கிட்ட தக்காளி வந்துவிட்டு முப்பதுருவாங்கமா நீங்கள் கிலோவாக வாங்கினா முப்பதுரூவா வருங்கமா இல்லை நீங்கள் அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி வாங்குனிங்கனாலும் மூட்டை கணக்காக வாங்குனாலும் உங்களுக்கு உங்களுக்கு இதுக்கு அனுசரிச்சு நாங்கள் கொடுத்துருவோங்மா

மூட்டைன்னா நாம நெல்லுக்கெல்லாம் வேறு மாதிரி வருங்க அதனால இப்போ நாங்கள் தக்காளிக்கு வந்துவிட்டு மூட்டை வந்துவிட்டு ஐம்பது கிலோவுக்கு போடுவோங்க கத்தரிக்காய் மூட்டை வந்துவிட்டு சின்ன சைஸு இருக்குங்க அது வந்து இருவத்தஞ்சு கிலோ தாங்க போடுவோம் ம் தக்காளி பாக்ஸ் பாக்ஸாக அடுக்கி வருன்னால அது தனி கணக்காக இருக்கும் கத்தரிக்காய் வேறு கணக்காகா இருக்குங்கமா ம் ஆமாங்கமா சரிங்மா சரிங்மா சரிங்மா வாய்ங்கிலாங்கமா சரிங்மா சரிங்மா அனுப்ச்சிர்லாங்கமா உங்களுக்கு எதாவது வேணும்னா கூட நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு கூட கீரையெல்லாம் கூட போட்டுருக்கோம் நீங்கள் ஏதாவது வேணும்னா கூட நேரில் கூட வந்து ஒரு டைமு நம்ம தோட்டத்தை பார்த்துட்டு போங்க அம்மா சரிங்மா சரிங்மா சரிங்கம்மா சரிங்மா சரி ரொம்ப நல்லதுங்கமா சரிங்மா நாங்கள் எப்பையுமே அப்படி தாங்கமா பண்ணிட்டுருக்கறோம் ரொம்ப நல்லதுங்கமா நீங்கள் நேரில் வாங்க அம்மா ஒரு நாளைக்கு சரிங்மா சரிங்மா